ஆ இது இங்கே டூலெட் போர்டு பார்த்துருந்தோம் இந்த ஸ்ட்ரீட்டில் எதாவது ஹவுஸ் வேகெண்ட்னு எதாவது இருக்குங்களா ஓகே இது இந்தமாதிரி ஒரு டூ பி ஹெச் கே அந்தமாதிரி வேணும்

ஆ இல்லை ஸ்கூல்ஸெல்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை பாப்பா இப்போதான் சைல்டு ஆஃபீஸ் அந்த எமெர்ஜென்சிக்கு தேவையான ஹாஸ்ப்பிட்டல் ஒரு பஸ் ஃபெசிலிட்டீஸ் அந்தமாதிரி இருந்தால் ஓகே எங்ளுக்கு நீங்கள் எந்த நீ எந்த ஏரியாவில உங்க எங்க எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த ஏரியாவில எதாவது வீடு வேக்கண்ட் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எங்களுக்கு இது அண்ணாநகர் சரௌண்டிங்கில் கிடச்சா ஓகே அந்த ஏரியாவில எங்கேயாச்சும் வீடு கிடைக்குமா ஒன் ஒன் பி ஹெச் கே இருந்தாக்கூட ஓகே தான் ஓகே இது இது ஒன் பி ஹெச் கே ரெண்ட்டு எவ்வளோ ஆகும்

ஓகே

ஓ அப்படியா சா இது அவ்

ஒரு பிரைவேட்டாக இருக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அந்தமாதிரி இது இது ரெண்டுத்துலையுமே ஹவுஸ் ஓனெர்ஸ் இருப்பாங்களா இல்லை தனி வீடு மாதிரி இருக்குமா ஓகே ஓகே வேறு யாராவது குடி இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லை ஒரு போர்ஷன் மட்டும் தானா ஒரே போர்ஷன் ஓகே ஓகே

ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே அப்படிங்களா இப்போ உங்கள் உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்கு இது நாங்கள் உங்களோட நம்பர் நாங்கள் இதில் இருந்து எடுத்தோம் நெட்லேந்து எடுத்தோம் ஹவுஸ் ப்ரோக்கர்ன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் எங்கேருக்கு ஓகே இப்போ நீங்கள் அங்கேருந்து அண்ணாநகர் வந்து எங்களுக்கு வீடு காமிக்க முடியுமா ஓகே இவ்வளோ ஏங்க நீங்கள் ஒன்று செய்வீங்களா உங்கள் அந்த ஹவுஸ் ஓனரோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும்ல எனக்கு அந்த வீடோட எதோ கெப்பாசிட்டி சாரி அந்த வீடோட இது எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்கள் எங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டா நீங்களும் நேரில் வாங்க நேரில் வந்துவிட்டீங்கன்னா ஹவுஸ் ஓனரும் நேரில் வராங்களான்னு கேளுங்கள் பார்த்துட்டு அக்ரீமெண்ட் எல்லாம் அதான் அட் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணுன்னு சொல்லிட்டீங்கன்னா கொடுத்துடுறோம் நாங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்றாமாதிரி இருக்கும் அப்படிங்களா

ஓகே ஓகே சரிங்க நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ரெண்ட்டில் இருக்கோம் அதற்கப்பறமா நாங்கள் அதை யோசிக்கிறோம் நீங்கள் கம்மிங் மண்டே வந்துருங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்கள் பார்த்துட்டு கம்மிங் மண்டே நீங்கள் அண்ணாநகர் வந்தீங்கன்னா நாங்களும் வந்துடுறோம் ஹவுஸ் ஓனரையும் வர சொல்லுங்கள் பார்த்து பேசி நெக்ஸ்ட் மந்த்துக்குலாம் வீடு வேணும் எங்களுக்கு அதுக்கேத்தமாதிரி கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க சரிங்களா நீங்கள் கேட்ட உங்களோட ஃபீஸும் நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஓ ஓகே தேங்க் யூ கொஞ்சம் ட்ரஸ்ட்டபிளான ஹவுஸ் ஓனராக எங்களுக்கு கொடுங்க

சரி அதனால தான் நாங்கள் சரி இந்த மாதிரி ஒரு ஏரியாவில நாங்கள் கேட்குறோம் வீடு ஓகே ஓகே தேங்க்ஸ் சிஸ்டர்